எனக்கு ரொம்ப பிடித்த உணவு வந்து முருங்கைக்கா சாம்பார் விரும்பி சாப்பிடுவேன் பீர்க்கங்காய் சாப்பிடுவேன் அதுக்கப்புறமா பீட்ரூட் நல்லா விரும்பி சாப்பிடுவேன் பீட்ரூட் காய்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை விரும்பி சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தா மட்டன் மட்டன் விரும்பி சாப்பிடுவேன் மட்டன்லேயே தலைக்கறி நான் விரும்பி சாப்பிடுவேன் ரத்தக் கறியை விரும்பி சாப்பிடுவேன் அதுக்கப்புறமா காய்கறிகள் முட்டை எக் ரைஸ் சாப்பிடுவேன் எக் ரைஸ்ஸு சிக்கன் ரைஸ்ஸு இது எல்லாமே நான் விரும்பி சாப்பிடுவேன் அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருப்பு கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி வந்து அது கஞ்சி வச்சு குடித்தா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் கருப்பு கவுனி அரிசி நா டெய்லியும் ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் அது நல்லா சாப்பிடுவேன் அதுக்கு அப்புறம் சாப்பிடுற உணவுகள் வந்து எக் ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அதிகமாக பிடிச்சது வந்து எக் ரைஸ்ஸும் சிக்கன் ரைஸ்ஸும் ரொம்ப பிடிக்கும்